சமையல் நல்லா பிடிக்குற சாம் சாப்பாடு வந்து தக்காளி சாப்பாடு அதுலேயும் நேரம் அதிகமாக செய்வது வந்து தக்காளி சாப்பாடை சமையல் செய்வது காய்கறி சாப்பாடுக்குலாம் அதிக நேரம் ஒதுக்குங்கள் காய்கறி முருங்கைக் கீரை கீரை வகைகள் விகா பட்டர்ஃபிளே பட்டர்ஃபிளேனா கா அவரைக்காய் வெண்டைக்காய் பல வகைகள் செய்வாங்க அது நேரம் அதிகம் எடுத்துக்குறோம்னா பருப்பு வகைகள் போட்டு வெண்டைக்காய் சாம்பார் அதிகம் சேர்ந்தா அதிக நேரங்கள் நாங்கள் ஒதுக்குவோம் அதனால் சமையல் அதிகம் விரும்புவது வந்து வெண் சமையலுக்காக அவரைக்காய் வெண்டைக்காய் இதேமாதிரி பூசணிக்காய் கூட போட்டு அதிக நேரம் ஒதுக்குங்கள் செய்யுங்கள் அதிக நேரம் எடுக்குறது வந்து வெண்டைக்காய் தான் வந்து லேட் ஆகுறது வந்து எதிர்ப்பாக்குறோம்